நான் வந்து எப்போ ஆரமிச்சேன் அப்படினா வந்துட்டு இந்த மனி பிளாண்ட் அப்படி சொல்லுவாங்கள ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது வீட்டு முன்னாடி ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து சும்மா சின்னதாக வச்சேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த கற்றாழை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செடிங்கள்லாம் வச்சேன் ஒன்று ஒன்றா வைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது வீட்டு முன்னாடி வைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவும் ஒரு நல்லா இருந்தது அதனால எந்த ஒரு பூச்சி பொட்டும் கரெக்டாக வந்து அதை நம்ம வந்து உபயோகபடுத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்தது அப்புறோம் வந்து எங்க வீட்டு மாடி மேல் போய்ட்டு ஒரு ஒரு செடியாக வைக்க ஆரமிச்சேன் அப்புறோம் வந்து ரோஜா செடி மல்லி செடி சாமந்தி இந்த மாதிரியான சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்க ஆரமிச்சேன் இது எல்லாமே வந்து நான் தொட்டியில வ வளர்ப்பேன் சின்ன ஒரு பூந்தொட்டியில தான் நான் வந்து வளர்ப்பேன் அப்புறமேட்டுக்கா இந்தமாதிரி அப்புறமாக இந்த கொடி படருமில்ல ஜாதி மல்லி செடி இருக்குதுல அதை வச்சேன் அதை வச்சிகிட்டு ஒரு கயிறு கட்டி நீட்டாக விட்டேன் அது வந்து அந்த எடம் எல்லாமே படர்ந்திடுச்சி அதில் வந்து நிறைய பூவெல்லாம் பூக்கும் நான் நான் வந்து அது வந்து மழை காலந்தான் அது வந்து கரெக்டாக வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும் போது அது வந்து ஒரு நல்லா அழகாக வளர்ந்தது ஒன்று அது வந்து எனக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது சரி நம்ம நிறைய வளர்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு மாடி மேலே வச்சு வளர்க்க ஆரமிச்சேன் ரொம்ப அழகாக வந்து வளர்ந்துச்சி எல்லா செடியும் நான் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவேன் அதிகமாக நான் வைக்கிறது வந்து மனி பிளாண்ட் அது வந்து அதிகமாக வைப்பன் அப்புறமாக வந்து அப்புறமாக கொஞ்ச கொஞ்சமாக இந்த புதினா அந்த மாதிரிலான் வச்சு அந்த இது நார்மலாக அந்த இது மண்ணிலே வந்து நட்டு வச்சால் வளருள்ள அந்த மாதிரிலான் வளர்த்து நான் நான் வந்து செடி வளர்க்க ஆரமிச்சேன் புதினா வந்து நல்லா வளர்ந்துச்சி அப்புறோம் இந்த கலர் கலராக ரோஸ் எல்லாம் இருக்குதுல அந்த மாதிரி செடி வளர்க்க ஆரமிச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்துச்சி அதுக்கு அப்புறோம் ஒரு அதிலே ஒரு அஞ்சு கலர் இருக்கிற செடியை வந்து நான் வளர்க்க ஆரமிச்சேன் அடுத்து சாமந்திலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அ அதுலேயும் வந்துட்டு நான் ஒரு ஒரு அஞ்சு கலர் வச்சேன் அப்புறமா வந்து குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்கள அந்த செடி வச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்துச்சி என் மாடி மேலே என்னோட வீட்டு மாடி மேலே அந்த ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது அதை நம்ம பார்க்கும் போது ஒரே மாதிரி ஒரு மாதிரி அழகாகவும் அதுவும் இந்த மழை காலத்திலல்லான் வந்து ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும் ரொம்ப அழகாக பூத்து இருக்கும் செடிங்களாம் ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கும் நான் வந்து சும்மா சின்னதாக வந்து வீட்டு முன்னாடி அழகாக ஒரு மனி பிளாண்ட் வச்சேன் ஒரு குட்டி பாட்டில்ல தான் வச்சேன் ஃபஸ்ட்டு அப்புறோம் தான் வந்துட்டு ஒரு தொட்டி வாங்கி நான் வந்துட்டு வச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஏன் நம்ம நிறையா வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லா இடத்துலையும் வச்சு நான் வந்து வளர்க்க ஆரமிச்சேன் அடுத்து தனியாக வந்து இதுக்குன்னு உரங்கள்லான் வாங்க ஆரமிச்சேன் அப்புறமா தொட்டிங்களாம் நிறையா வாங்கி ஒவ்வொரு விதையா போட ஆரமிச்சேன் ஒவ்வொரு விதையா போட ஆரமிச்சி நான் வந்து அதேமாதிரி நிறைய செடி வளர்த்து என்னோடைய கார்டன் ஃபுல்லாவே வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப அழகாக பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி கலர் ஃபுல்லாக இருக்கும்